என்னோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கனா மின்சாரத்தை நம்பிதான் இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கனா நான் ஒவ்வொரு எல்லா நேரங்களேயும் நம்ம மின்சாரத்தை நம்பிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னால் ஒவ்வொரு விஷயம் செய்கிறப்பயும் அது கரெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது அதுவும் நான் செய்வது பார்த்தீங்கனா தையல் துறை தையல் துறையில் நான் இருக்குகிறதுனால அந்த துறையில் முக்கியமாக வந்து மின்சாரம் தேவைப்படுது ஏன்னா நான் வந்து காலில் வந்து யூஸ் பண்ணறதுல்ல மின்சாரத்தைதான் மோட்டர்தான் யூஸ் பண்ணி நான் தையல் செஞ்சுட்டு இருக்கேன் அப்போ வந்து எனக்கு மின்சாரம் வந்து தேவை ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படி மின்வெட்டு மின்வெட்டு அப்படின்ற பட்சத்துல அப்போ நான் எப்போ நான் எப்படி பாதிக்கப்படுகிறேன் அப்படினா மின்வெட்டு அப்படின்ட்டு ஒரு செய்திதாளில் வந்தவொன்னவே நாங்கள் வந்து இன்னிக்கு மின்வெட்டுனால் அதுக்கு முந்தின நாளே தெரிவிச்சிவிடுவாங்க அப்படி தெரிவிக்கிற பட்சதுல நாங்கள் வந்து முன்னாடியே தண்ணிக்கு மோட்டார் போட்டு வச்சுறதுலேருந்து குடிக்கிற தண்ணி பிடிச்சி வச்சுறது வந்து முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்குவோம் அதையும் மீறி தேவைப்படுற விஷயங்களை வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் இன்வெட்டர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இன்வெட்டர் யூஸ் பண்ணறப்ப பார்த்தீங்கனா முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமே இன்வெட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லா லைனையுமே யூஸ் பண் எல்லாதுக்குமே இன்வெட்டர் லைன் கொடுத்து நாங்கள் யூஸ் பண்ணறது கிடையாது முக்கியமானத்துக்கு ஒரு லைட்டோ ஃபேனோ எமர்ஜென்ஸிக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டுமே இன்வெட்டர் லையனை யூஸ் பண்ணிட்டுயிருக்கோம்